ஹலோ அப்படியாப்பா அது போட்டுக்கலாம்பா என்னப்பா பண்ணுறது நாங்களும் வந்து ஏதோ பண்ணலான்னுதான் பார்க்குறோம் இப்போ வந்து கையில் காசு இருக்க மாட்டேங்கிது நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறது என்னப்பா பண்ணுறது ஒரு பத்து பேர் சாப்பிட்றீங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்புட்டாக சாப்பிட்றீங்க ஆனால் ஒரு மிச்ச பேர் மிச்சம் மிச்சம் மிச்சம் ஒரு நூறு பேர் வந்து சாப்பிடவே மாட்டேங்குறானுங்க வேஸ்ட்டாகதான் போது அது ஆ சரிப்பா நீ சொல்றீல்லை சரிப்பா மாற்ற பார்க்குறம்பா இப்போ வந்து காசு நம் கையில் இல்லை ஆ கொஞ்சம் போக போக போக நம்ப இது பண்ணிக்கலாம்பா பண்ணிக்கலாம் இப்போ சாப்பாடு விஷ் இப்போ சாப்பாடு விஷயம்னு சொல்லிட்டல்லைபா நான் பார்த்துகுறேன் என்ன ஒரு ரெண்டு மூணு க இன்னும் ஒரு பத்து காசு சேர்த்தி போட்டால் சாப்ட்டுப்பீங்கள்லை விடுங்க நான் ச பண்ணிடறேன்

ஆ என்னென்ன ஆ இன்னும் வேறு என்னென்ன போடணும் சொல்லிவிடுங்க இப்போயே சரி அப்புறங்க

ஆ தம்பி ஃப்ரெஷ் ஜூஸு அதெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது அதெல்லாம் எப்படி ஆ என்ன ஒரு மிரண்டா அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த வியாபாரத்துக்கு வந்து அப்படியே வாங்கினோன்னா வாங்கின பாட்டில் அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரெஷ் ஜூஸ்னால் அதிகமாக அங்கே ஜூஸு பிழியணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சக்கரை போடணும் ஐஸ்கட்டி போடணும் இதெல்லாம் நிறைய வேலை இருக்குதல்லைப்பா சாக்லேட் ஐஸ்கிரீமாப்பா சரிப்பா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் வேறு ஏதா வேறு எதாச்சும்

அவ்வளோதானா சரிப்பா சரி வெச்சிடறேன்